ஹலோ ஹலோ அங்காளஈஸ்வரி பேரண்ட்ஸுங்களா நீங்கள் நான் ஸ்கூலிலேருந்து பிரின்சிபல் பேசுகிறேன் மேம் ஆ உங்கள் பொண்ணு வந்து ஸ்கூலிலே முதல் மதிப்பெண் பெற்றிருக்கா அதுக்கு வந்து நாளைக்கு வந்து அவார்டு கொடுக்கறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் ஸ்கூலிலேருந்து இன்ஃபார்ம் பண் அஞ்சு மணிக்கு வந்துடுங்க ஃபை ஓ கிளாக்கு வந்துடுங்க ஆ ஆ ஒரு ஃபை ஓ கிளாக்கெலாம் வந்துடுங்க ஆ ஓகே மேடம் ஓகே தேங்க்யூ ஆ